இப்போதைய காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கனா தொழில் முனைவோர் வந்து தொழில் தொடங்க இந்தியாவில வந்து அதிக இடம் பண்ணி தராங்கள் இந்திய அரசு வந்து தொழில் தொடங்குபவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிலம் வாங்கி தராங்க எல்லா வசதியுமே பண்ணி தராங்கள் மின்சார வசதியும் பண்ணித்தராங்கள் நிலம் பண்ணித்தராங்கள் போக்குவரத்து சாலையும் போக்குவரத்தும் பண்றாங்கள் சாலையும் பண்றாங்கள் சாலை வசதி போன்ற ப பல வசதிகளும் பண்ணி தராங்கள் ஏன்னா தொழில் முனைவோர் வந்து இங்கே வந்து தொழில் தொடங்குனால் இந்திய மக்கள் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி எல்லாரும் இங்கே வந்து தொழில் தொடங்குறாங்கள் அதுவும் போக இங்கே வந்து தொடங்குறேவளுக்கு வந்து இந்தியா வந்து மக்கள் தொகையில வந்து அதிகமாகருக்குங்காட்டி தொழில் தொடங்குனால் இங்கே வந்து வளர்ச்சி அதிகமாக ஆகலாம் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில வந்து தொழிலதிபர் தொழிலதிபர்கள்லாம் வந்து இங்கே வந்து தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்கள்